ஹலோ ஹலோ வணக்கமுங்க நவிக் வெல்டரா நான் சத்தியமூர்த்தி நகர்லிருந்து டேனியல் பேசுறேன் சார் இந்த நம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு எஸ்எஸ் பைப் இந்த புயல் அடிச்சதில் வந்து மரம் விழுந்து உடஞ்சு போச்சு அது பின்னாடியே நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஒரு வாரமாக கிடக்கு பூச்சி மட்டையுமாக வந்து சேருது அந்த பைப் கிட்ட அதுதான் கொஞ்சம் வெல்ட் அடிச்சு தர முடியுமா சார் நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க நான் அப்போதைக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து நம்ம வீடு அட்ரஸ் சொல்கிறேன் வந்து பார்த்து கொடுத்துட்டு போங்க ஆ சரி வாங்க நீங்க எப்ப ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து பார்த்துட்டு நீங்க என்னென்ன அதில் பண்ணணுமோ அதுக்குள்ள டீடெய்ல்ஸை சொல்லுங்க அது எவ்வளோ வரும்னு சொல்லுங்க நம்ம பேசி பார்த்து முடிப்போம் அது ஒரு இருபது அடி பைப் எஸ்எஸ் பைப் தான் மரம் விழுந்ததில அது அவ்வளோ இதாக இருந்திருக்கு உடஞ்சு போச்சி ஆ ஆமாம் சார் சரிங்க சார்

அப்படிங்களா பார்த்து பண்ண முடியாதா அது என்ன எவ்வளோ வில வரப்போகுது லைட்டாக வெல்ட் அடிச்சு கொடுக்கற வேலை தானே சரி சரி நீங்கள் நீங்கள் வாங்க அதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க மெட்டல்லாம் வேறு வாங்கி நீங்கள்தான் வெல்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க பார்த்து பேசிக்கலாம்

சரி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணி கொடுத்துருங்க அது அது ரொம்ப பூச்சி பட்டா பாம்பெலாம் வருது அங்கனையே போய் சேருது வீட்டில் சின்ன பிள்ளைகலாம் வேறு இருக்காங்க பயமாக இருக்கு கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணி கொடுத்துருங்க சார் சரி ஓகேங்க சார் சரி ஓகே நன்றி